நம்ம வந்து ஒரு ரைடு போகிறோம்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் போகவேக்கூடாது நம்ம டைமுக்கு போகணும் அதேமாட்டுக்கு நம்ம சேஃப்டியாக போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து மைண்ட்டில் வச்சுட்டு போகணும் அதேமாட்டுக்கு வந்து பைக் வந்து ஒரு ஃபால்ட்டுனால் மேக்ஸிமம் நம்ம ரெடி பண்ணுறது மாட்டுக்கும் உள்ள டூல் கிட் எல்லாமே தான் நம்ம கொண்டு போகணும் மேக்ஸிமம் பஞ்சராகுது அதுக்குள்ளே செயின் டயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பஞ்சர் கிட்டு செயின் டயிட் பண்ணுறதுக்கு உள்ள கிட்டு அந்த மாட்டுக்கு உள்ளதெலாம் நம்ம கொண்டுட்டு போகணும் அதே மாதிரி ஹெட் லைட்டு டியூஸ் போ ஃப்யூஸ் போய்கிடுச்சி அப்படின்னா நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிற மாட்டுக்கு அதேமாட்டுக்கு கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு வந்து பைக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் அப்போதான் வந்து நம்ம ஒரு ரைடு போகிறோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாயிருக்கும் இதேமாட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ரைடு போகிறோம்னா சும்மா அப்படியே கிளம்பி போயிட முடியாது நம்மளுக்கு வந்து ரைடிங் கிட்டு ஷூஸு கிளவுஸு ஹெல்மெட்டு கிளாஸு எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ரைடே ஸ்டாட் பண்ணணும் நம்ம ரைடு ஸ்டாட் பண்ணுறத்துக்கு முன்னாடி நம்ம வண்டியோட கண்டிஷன்யெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஜென்ட்ரல் செக் அப்பு விட்டு எடுத்து நம்ம லைசென்ஸு எல்லாமே நம்ம ப்ராப்பராக வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா எல்லாமே பார்த்து இது பப்ளிக்கை வந்து நம்ம டிஸ்டப் பண்ணாத அளவுக்கு சவுண்ட் நாய்ஸ் வராத அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பைக்கில் வந்து எல்லாமே கரெக்டாக வச்சுருந்து நம்ம போனோம்னால் எல்லாமே பாதுகாப்பாக விபத்துகளை குறைக்கலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் அதே மாட்டுக்கு வந்து எ நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக வராங்களான்னு சொல்லமுடியாது அதனால் அவங்க எப்படி வராங்க அவங்க என்ன சூழ்நிலையில வராங்க அப்படின்றத நம்ம அறிஞ்சு நம்மதான் அதுக்கு ஏற்றது மாட்டுக்கு கரெக்டாக போகணும்